நாங்கள் வயலில் வேலை பார்க்கையில எங்கள் பாட்டி எங்கள் சின்ன அப்பத்தா எங்கள் பெரிய அப்பத்தா எங்கள் பெரிய பாட்டி சின்ன பாட்டி எல்லோருமே வந்து களை எடுக்கையில் நல்லா பொழுதுபோகும் கிராமத்து பாட்டு பாடுவோம் சம்பா நாற்று பாட்டெல்லாம் வேறு லெவல் நல்லா பாடுவாங்க பாட்டிங்க அதுக்கடுத்து கிராமத்து பாட்டு ஃபுல்லாக சூப்பராக பாடுவாங்க நிறையா பாட்டு பாடுவாங்க எங்களுக்கு எண்டர்டெயின்மெண்டாக இருக்கும் இதுக்காண்டி நாங்கள் வயக்காடுக்கு போகணுனு ஆசைப்படுவோம் போயி களை எடுப்பாங்க களை அள்ளுவாங்க நாற்றூ நடுவாங்க அந்த பசுமையானதை பார்த்துட்டு நல்லா எண்டர்டெயின் பண்ணி ஜாலியாக போயிட்டு வருவோம் அது மாதிரி கிராமத்து பாட்டு அப்புறோம் அந்த கிராமத்தில் வந்து நாற்று ந நா நாட்டு நடப்பு இந்த எல்லாத்தையுமே வந்து அவங்க பெரியவுங்க கதைலாம் சொல்லுவாங்க அந்த கிராமத்தில் பற்றி அது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு எண்டர்டெயின்மெண்டாக இருக்கும் அதுமேனிக்கி சாங்கும் அந்த கிராமத்து சாங்கு ஃபுல்லாக நிறையா பாடுவாங்க களை எடுக்க வரவங்க ஃபுல்லா பாடுவாங்க அதனால நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு எண்டர்டெயின்மெண்டாக இருக்கும் நல்ல சூப்பராக இருக்கும் அது அந்த காலத்து பெரியவங்க ஃபுல்லாக நிறையா அந்த அறிவுரைகள் நிறையா சொல்லுவாங்க வைப்பாங்க அதை ஃபுல்லாக கேட்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இதுக்காண்டி நம்ம வயலில் நம்மளே இறங்கி வேலை பார்க்கணும் போல ஒரு ஆசையாக இருக்கும் அந்த மாரிக்கு நிறையா இருக்குது சூப்பராக இருக்கும் பொழுது போகும் நல்லா பொழுது போகும் அப்புறோம் எல்லாருமே வந்து ஒன்றா உக்காந்து சாப்பிடுவாங்க பழைய சோறு பச்சை மிளகாலாம் வெச்சு அப்புறோம் வந்து நல்லா கிராமத்தில் அந்த பாட்டு பாடி முடிச்சுட்டு திருப்பி திருப்பி களை எடுக்க இறங்குவாங்க திருப்பி இன்னோரு பாட்டு சாய்ந்தரத்தில் பாடுவாங்க அந்த மாதிரிக்கு எல்லாமே வந்து பெரியவங்களை சொல்றதெல்லாம் கேட்டு நல்லா சூப்பராக நல்லா ஜாலியாக இருக்கும் ஆமாம் எங்களுக்கு வயலெலாம் இருக்குது நிறையா அதில் எல்லோருமே நிறையா பேர் வேலை பார்ப்பாங்க அதனால நல்லா பொழுது போகும் சூப்பராக போகும் பொழுது ஆமாம் நல்லாயிருக்கும் அதுமாரிக்கி இந்த பெ பெரிய வயதான தாத்தாங்க பாட்டி இவங்க எல்லாமே நல்லா நக்கல் பண்ணிணா ஒடன்சொல் கொடுத்து நல்லா பாட்டு பாட அந்த மாதிரிக்கி கா நல்லாயிருக்கும்